தேசிய பறவைகள் தினம் மார்ச் இருபத்தொன்று அன்று கொண்டாடப்படுகிறது பறவைகள் என்பது மிக முக்கியமானவை ஏனென்றால் பறவைகள் உண்டு போடும் உணவுகள்லேயே மரங்கள் உருவாகின்றன அம்மரங்களின் போது காடுகள் உருவாகின்றன அது காட்டில் நல்லா மரங்கள் மழைகள் பொழிகின்றன அம்மழையின் போது நம்மளுக்கு நிறையா அம் வயல்களுக்கு தண்ணீர் கிடைப்பதும் குடிப்பதற்கு தண்ணீர் கிடைப்பதும் இம்மழையில் தான் கிடைக்குமே எனவே இவை அனைத்திற்கும் காரணம் முக்கியமே பறவைகள் தான் தேசிய பறவைகள் தினம் ஆகியவற்றால் கொண்டாடப்படுகிறன மார்ச் இருபத்தொன்னு அன்று இப்போதெல்லாம் பறவைகளின் எண்ணிக்கை குறைந்துக்கொண்டே வருகின்றன ஏன் என்றால் டவர் என்ற ஒன்று வைத்து கொண்டதால் அதன் கதிர்வீச்சில் தி பறவைகள் ரொம்ப கடினமாக பற பறக்கமுடியவில்லை அதன் வீச்சுகளில் சிலது துன்புற்றும் இறந்தும் விடுகின்றன அதன் இறக்கைகள் உடைந்து வலித்து கீழே விழுகின்றன இதன் மூலம் பறவைகள் சிட்டுக்குருவிகளின் இனமே அழிந்துவிட்டன சில பறவைகள் மட்டுமே இப்போது பிழைத்துக்கொண்டு இருக்கின்றன சில சரணாலயங்கள் வழியால் குறிப்பாக வேடந்தாங்கல் போன்ற ஊர்களில் நிறைய பறவைகள் காணலாம் அங்கு அதிகபட்ச சத்தம் ஏதேனும் கேட்காதவாறு அங்கே கடுமையாக சட்டம் ஒன்று பா வைத்திருக்கிறோம் ஏனென்றால் அங்கு பறவைகள் வாழ வேண்டும் அப்படி என்பதற்காக அப்படி அனைத்து கிராமங்களிலும் இருந்தால் பறவைகள் இனம் அழியாமல் இருந்திருக்கலாம் சுற்றி முற்றிலும் டவர்கள் இப்போதெல்லாம் ஃபோன் என்பது இல்லாதவர்கள் எவருமே கிடையாது இது சிறியவர் முதல் முதியவர் வரை அனைவரிடமும் தொலைபேசி இருந்துக்கொண்டே தான் இருக்கிறது அதன் மூலம் அடிக்கடி கால் பேசுவதும் சேட் செய்வதும் இதன் வாயிலாக இத்தனை பறவைகள் இறந்த வருகின்றன எனவே பறவைகள் இனத்தை பாதுகாப்போம் இனி அப்படியென்று கூறுகிறேன்